பத்தாயிரம் பத்தாயிரத்து ஐநூறு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் இரண்டு லட்சத்து ஐ ஐம்பதாயிரம் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம்